பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு என்றால் சினிமா தான் நம்ம சினிமாவில் தெரிஞ்சுக்காத எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு என்னென்னால் ஒவ்வொரு மூவி ஓ இன்றைக்கி இந்த மூவி புதுசாக ரிலீஸ் ஆகுதா ஆ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்புறமேட்டு இந்த நம்ப ஸ்டாலினை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவார்கள்ல ஓ இந்த ஊரில் இந்த மா அதிசயமாக இந்த ரெண்டு கன்றுக்குட்டி போட்டிருக்கு இந்தமாதிரி இதெல்லாம் விறுவிறுப்பான செய்திகளெலாம் நான் பார்ப்பேன் கமர்சியல் செய்திகள் இந்தமாதிரிலாம் பார்க்கறது தான் அதேமாதிரி ரொம்ப விருப்பப்பட்டது எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்கும் போது நம்ப முன்கூட்டியே தெரியறப்ப ஒரு ஃபீலிங்க்ஸ் இருக்குதுல ஐயோ இந்த படம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட படமாச்சே நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விரும்பறோம்ல அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணம் உண்டாகுது நம்ப எ இன்றைக்கி இந்த படம் போட போகிறான் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பொழுது போக்கு நல்லாயிருக்கும் அடுத்து விளையாட்டு செய்திகள் ஐபிஎல் ஓ தோனி இந்தமாதிரி அடிச்சுட்டாரா விராட் கோலி இப்டி அடித்தாரா ஆ விராட்கோலி நாப்பத்தேழு ஆ தோனி ரெய்னா இந்தமாரி நம்ம சொல்லும்போது அந்தமாதிரி வாசித்துக்கிட்டு நாலு பேர்த்துகிட்ட பகிரும் போது எனக்கு அந்தமாதிரி பொழுதுபோக்கு ரொம்ப நல் நல்லாயிருக்கும் அதேமாதிரி எப்படின்னா நியூஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் பேஜுலையே நம்ம எல்லாமே நம்ம கன்டென்ட்டு படிக்கிறது தான் இந்த வீட்டில் இன்றைக்கி திருட்டாகி போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லுறதுக்கும் அது ஒரு அந்த ஒரு செய்தி படிப்பேன் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது முன்கூட்டியே எல்லாமே படைகள் அந்த மாதிரி செய்திகளெலாம் ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அதில்லாம நம்ம படிக்கிறது போகிறது நியூஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் தான் பொழுதுபோக்கு செய்திகளெலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது பொழுதுபோக்கே வேறுமாரி